கல்பனா சாவ்லா இவங்க வந்து இந்திய முதல் விண்வெளி வீராங்கனைன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பிறந்தது வந்து பதினேழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்னல் அப்படிங்குற இடத்துல ஆனால் படித்தது வந்து கொலட்ரா பல்கலைகழகம் பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல இவங்க வந்து நாசாவில் வந்து பின்ரேப் அப்படிங்குற அவார்டு வாங்கியிருக்காங்க இவங்க வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் வந்து விண்வெளியில பயணம் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு பேட் லக் என்னனா இவங்க வந்து பிப்ரவரி ஒன் டூ தவுசண்ட் த்ரீ அப்படிங்குற வந்த அன்னைக்கு ஸ்பேஸ்லந்து கீழே வர்றப்போ ஒரு மேஜர் ஆக்சிடன்ட்ல இறந்துடுறாங்க அடுத்தது பார்த்திங்கனா சுனிதா வில்லியம்ஸ் இவங்க வந்து பிறந்தது வந்து அமெரிக்காவில் செப்டம்பர் நயன்டீன் நயன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இவங்க கப்பல் படை அதிகாரியாக இருந்திருக்காங்க விண்வெளியில நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாள் பயணம் பண்ணியிருக்காங்க இவங்க கமான்டராக அப்படினு ஒரு படத்தில் இருந்திருக்காங்க இரு முறை நேவி கமான்டேசன் விருது வாங்கியிருக்காங்க